ஹலோ ஸ்விகிங்களா ஆமாம் நான் வாசு பேசுகிறேண்ணா இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பின்னே ஃபு ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதில் ரெண்டு ஃபுட்டு வரவே இல்லை எனக்கு ம் சொல்கிறேன் ஒன்று எட்டு ஏழு ஆறு அஞ்சு மூணு நாலு ஆறு பார்த்து சொல்லுங்கள் ம் நான் வாசு பேசுறேன் தான்

சரிங்க சரிங்க ம் ம் ஆமாண்ணா அன்னைக்கே பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் பண்ண கடைக்கும் கூப்பிட்டு பேசினதுக்கு நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணிங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் உங்கள் மூலிமா தானே ஆர்டர் பண்ணோம் நாங்கள் ஸ்விகி மூலிமா தானே ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அதில் வந்து ஆ ஆமாம் ஆமாம்

ஆமாங்க ஆமாம் ஆமாம் பன்னீர் பட்டர் மசாலா ரும்மாலி ரொட்டியும் பட்டர் சிக்கன் மசாலா வரல ஆமாம் ஆமாம் இப்போ இந்த பணம் திருப்பி எங்களுக்கு வந்துடும் ம் சரிங்க மூணு நாள் ஆகும்ங்களா சரி இது அடிக்கடி இது மாதிரி நடக்கிறது இது நடக்காமல் வந்து பார்க்க சொல்லுங்கள் ம் ம் ம் இல்லை அது சரி தான் நான் அது அது பெரிய கடை அது அதுக்கு நிறைய பேர் வருவாங்க வாங்குவாங்க போவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆட்களையும் போட்டு அதுக்கு பார்சல் பண்ணும்போது பார்த்து பண்ண சொல்லணும் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் பண்ணணும் ஆமாம் கண்டிப்பாக பண்ணி சரியா சரி வரும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாத்தணும்ல ஆ ஓகே சரிங்க ம் ம் சரி அது திரும்பி என்னோடய இதுலேயே வந்துடுச்சு இதாகிருக்கும் ம் சரிங்க

இனிமேட்டு நம்ம பார்க்கும்போது உங்கள் மூலிமா ஆர்டர் பண்ண கூடாதுன்னு நினைக்குறேன் சரி சரிங்க சரிங்க எனக்கு இது அம்மோ இந்த பணத்தை திருப்பி பண்ணுற மாதிரி பார்த்து செஞ்சு குடுக்கணும் எனக்கு ஆமாம் எவ்வளோவு சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி கொடு செஞ்சு கொடுங்க எனக்கு ம் ம் ம் சரிங்க சரிங்க இல்லை தவறு நடக்கிறது இது சகஜம் தான் அது திரும்பி திரும்பி இது மாதிரி வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போய்ருது ஏன்னா பசியோடு உக்கார்ந்திருக்கோம் அவங்க அதை கொண்டு வரும்போது அங்கேயும் ஓ நேரமாய் கழிச்சு கொண்டு வரும்போது நாங்கள் பசியில் ரொம்ப ரொம்ப சிரமமா போய்ருது இல்லைங்களா ம் ஆமாங்க ஆமாம் சரி சரிங்க சரிங்க